ஹலோ சார் வணக்கம் சார் உபேரதுங்க உபேரங்க உபெர் ஆப் தானுங் சார் ஆமாங்க ஆமாங்க ட்ரைவருங்க ட்ரைவர் உபெர் ட்ரைவருங்தானே சார் சார் ஒன்றுயில்ல நான் வந்து நேற்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் காரை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் மயிலாடுதுறையில் ஆமாம் மயிலாடுதுறையிலருந்து நம்ம இதுக்கு போகணும் கோயிலுக்கு போகணும் ஆமாம் மயிலாடுதுறையிலருந்து நம்ம இது திருக்கடையூர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நேற்று நான் ஆர்டர் இது கார் புக் பண்ணியிருந்தேன் இப்போது ஒன்றுமில்ல நம்ம திருக்கடையூர் போக வேண்டியதில்ல திருக்கடையூரில் ஃபங்ஷன் வைக்கிறேன் சொல்லிவிட்டு அவங்க வீட்டிலயே வைச்சுட்டாங்க ஃபங்ஷன் ஆனால் இப்போ நம்ம மயிலாடுதுறையிலருந்து பூம்புகார் போகணும் பூம்புகாரில் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகணும் இப்போ நான் வந்து ஏற்கனவே நேற்று வந்து நான் கா வந்து திருக்கடையூர்ன்னு புக் பண்ணிவிட்டேன் காரை கார் வந்து எனக்கு ஆமாம் கார் தான் வேணும் ரெண்டு பேர்தான் போகிறோம் காரை வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அட்ரெஸ் வந்து இப்போ திருக்கடையூரில் எனக்கு வந்து இது மாற்றி இது பண்ணணும் ஆமாம் அது இப்போ நான் என்ன சார் பண்ணுறது ஆப்பிலே போய் பண்ணலாங்ளா ஆப்லேன்னா அந்த ஆப்ஷன்ருக்குங்ளா இது மாதிரி கார் அட்ரெஸ் மாத்துகிற ஆப்ஷன்ருக்குங்ளா நம்ம இப்போ திருக்கடையூர்லிருந்து எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணுவீங்க கிலோமீட்டர் ஆமாம் கிலோமீட்டர் பதினெட்டு ரூபா அது போயிட்டு வர அப் அண்ட் டெளன் என்ன வருகுதோ கிலோமீட்டர் நம்ம மல்டிப்புள் பண்ணிணோம்னா உங்ளுக்கு எவ்வளோ வாடகையோ அது தெரிஞ்சுடும் இப்போ அதே மாதிரி நம்ம வந்து இதுக்கு போகணும் எங்கே இது திருக்கடையூர் திருக்கடையூர் போகணும் பூம்புகார் போகணும் அதுக்கு எவ்வளோ சார் கேட்பீங்க அதுக்கு அதே மாதிரிதான் ஆப்பில் போட்டு அது எவ்வளோ கணக்கு பண்ணி வருகுதோ அவ்வளோது கொடுக்குணும் ஆமாம் இப்போ அட்ரஸ் வந்து இப்போ மாத்துகிறோம்ல அதுக்கு வந்து இப்போ அதனால ஒன்று நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சின இல்லைங்களே அது ஏதாச்சும் பெனால்ட்டி மாதிரி ஏதாச்சு கொடுக்கணுங்ளா புக் பண்ணிவிட்டு மாத்துவதுனால அப்படிங்குளா சரிங்க சார் பின்ன சர்வீஸ் ப்ராசஸ்சிங் அந்த இது பண்ணுறதுக்குலாம் சரிங்க சார் சரிங்க சார் காசு பற்றி ஒன்றும் பிரச்சினல்ல இல்லை அவங்க ஃபங்ஷன் வைக்கிறேன்னு சொன்னாங்க கோயிலில் வைச்சுருக்கேன்னு சொன்னாங்க இப்போ திடீரெனு என்ன நினச்சாங்கன்னு தெரிலை கோயிலிருந்து வீட்டுக்கு மாற்றிட்டாங்க அதனாலதான் இப்போ வந்து காரை நான் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இது அந்த அட்ரெஸ்சை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மாத்துகிறோம் திருக்கடையூரிலருந்து பூம்புகார்க்கு மாத்துகிறோம் ஆமாம் ஆமாம் அவங்க பூம்புகார் திருக்கடையூரில் வைக்கிறாங்க அது ஃபங்ஷன் வைக்கிறேன் சொல்லிட்டு இப்போ பூம்புகாரில் மாற்றிட்டாங்க மறுபடியும் அந்த ஃபங்ஷனுக்கு போகணும்னுதான் நான் வந்து உங்கள்ட்ட கார் புக் பண்ணியிருந்தேன் அவ இப்போ அவங்க மாற்றிட்டாங்களே அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம்தான் போவது ஆமாம் சார் ஆமாம் திருக்கடையூர் போகணும் பூம்புகார்தா போகணும் இப்போ மயிலாடுதுறையிலருந்து பூம்புகார் எத்தனை கிலோமீட்டருங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டருங்களா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது கிலோமீட்டர் வரும் அப் அண்ட் டெளன் வெயிட்டிங் சார்ஜ் உண்டுங்களா வெயிடிங் சார்ஜ் உண்டு அது எவ்வளோ ஹவர் கணக்குங்களா வெயிட்டிங் ஓ ஹவருக்கு நூறு ரூபா சரி அப் அண்ட் டெளன் இப்போ ஒரு ஐம்பது கிலோமீட்டருனால் அது ஒரு கிலோமீட்டருக்கு பதிமூன்றுவான்னிங்களா இது ஒரு நானுாற்றி அம்பது ரூபானா அது வெயிடிங் சார்ஜ் போட்டால் அது ஒரு நானூறு ரூபா நாலு மணி நேரம் இப்போ ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுறிங்கனு வைச்சுக்கோங்களே அது எவ்வளோ வருகுதோ ஆயிரம் ரூபா ஆயிரத்து நுாறு ரூபா ஆயிரத்து இரனூறு ரூபா வரும் அப்படிதான சொல்கிறீங்க சரிங்க சார் சரிங்க சார் ஆமாம் கன்ஃபார்ம் தான் ஏற்கனவே புக் பண்ண டேட் தான் வர புதன் கிழம அன்னிக்கி ஆமாம் இந்த மாதந்தான் அன் நாளான்னிக்கு வர புதன் கிழமதான் கன்ஃபாம் தாங்க அதெலாம் மாற்ற மாட்டோம் மாற்ற மாட்டோம் நீங்கள் ஒம்பது மணிக்குள்ளே வந்துவிட வேண்டியதுதான் நாளான்னிக்கு காலையில் ஆமாம் மயிலாடுதுறைதான் மயிலாடுதுறையில் நம்ம ஏவிசி காலேஜ் இருக்குல மன்னபந்தல் போகிறோம்ல மன்னபந்தல் ஃபேமஸ்சான காலேஜ் ஏவிசி வழி ஆமாமாம் தெரியும் தெரியும் உங்களுக்கு இப்போ லோக்கலில் இருக்கீங்க தெரியாமலா இருக்கும் ஆமாம் மன்னபந்தலில் அந்த காலேஜ் வந்தீங்கனா செவன்த் க்ராஸ் கூட்டுறவு நகர் கூட்டுறவு நகர் வந்தீங்கனாலே நான் வந்தீங்கனாலே தெரிஞ்சுடும் நான் வந்துடுவேன் காலையில் ஒம்பது மணிக்கு ஆமாம்ங்க ஆமாம் ஆமாம் ஷார்ப்பாக ஒம்பது மணிக்கு வந்துவிட வேண்டியதுதா நீங்கள் ஆமாம் அதெலாம் எதுவுமே வராது வெயிடிங்ல்லாம் வராது கன்ஃபார்ம் நூறு சதவீதம் வராது டிலேவும் இருக்காது உங்களுக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்கனா அழைச்சுட்டு போயிகிட்டே இருக்க வேண்டியதுதான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு திரும்ப நீங்கள் ரிட்டன் வந்து அழைச்சுட்டு வந்து விடணும் ஆமாம்ங்க ஆமாம் இதுதான் ஆமாம்ங்க சார் இல்லல்லை உபெர்தில் அதெலாம் இல்லை அதெலாம் இல்லை ரைட் ஒகே தேங்க்ஸ்